பேங்குக்கு போய் நம்ம ஒரு நகையை ஒன்று வந்து அடவு வைக்கிறோம் அப்படின்னா அந்த நகைக்கு வந்து ம மன்த்லி பேமெண்ட்டு மாதிரி நம்மளால் முடிஞ்ச தொகையை கட்டிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு நெட்டு கனெக்சன் மாதிரி தானே அது ஒரு நமக்கு ஒரு மெசேஜ் வந்து வருது அப்புறோம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போனாலும் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் நமக்கு ஒரு மெசேஜு நம்ம ஒரு நம்ம வ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்டோ இல்லை ஒரு ஆர்டி டெப்பாசிட் எது பண்ணாலும் நம்ம மா மன்த்லி எவ்வளோ கட்டுறோமோ அதனுடைய மெசேஜ்ஜும் நமக்கு வருது இன்டெர்நெட்டில் வந்து நமக்கு நிறைய ஒரு இல்லை பொதுவான எல்லாம் ஒரு கருத்துமே நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கைலையுமே இந்த கைப்பேசி வச்சுருக்கோம் அண்டு ஃபோன்லையுமே எதாவது ஒன்று ஒரு இதை ஓப்பன் பண்ணால் நாட்டு நடப்பு என்ன இதில் என்ன இருக்கு இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பரது பார்க்குறதுலாம் நிறைய தவிர்க்கோம் அதே மாதிரி யார் கிட்டையுமே ஒன்று வந்து நம்ம இப்போ முன்னாடி எல்லாமே தபால் அனுப்புவோம் அப்படி இப்போ எதுவுமே கிடையாது முன்னாடி டெலிகிராம் அதெலாம் வந்து இப்போ எதுவுமே கிடையாது எல்லாமே நெட்டு ஸ்பாட்டில் உடனே இதை உடனே ஒரு ஆளுக்கு இந்த இந்த ஃபோனில் ஒரு மெசேஜ் அனுப்பினா அது ஒரு நெட்டு மூலமாக போகுது அது ஒரு ஒரு பயனுள்ள ஒரு இதாகவும் இருக்கு அந்த நெட்டோட இது வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கு நல்லா ஒரு ஓகேவான ஒரு இது நம்ம பே பேங்கில் உள்ளது எல்லாமே நமக்கு ஒரு நம்ம அக்கௌண்டலேந்து நம்ம பைசா போனாலும் நமக்கு தெரிஞ்சிருது இந்த அமௌண்ட்டு எதுக்காக போகுது அப்படிங்குறத நம்ம தெரிஞ்சிக்கிற வாய்ப்பு இருக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒன்று நல்ல இதாகத்தான் இருக்கு